ஆ சொல்லுங்க யார் ஆ ரேவதி டாக்டர் தான் பேசுகிறேன் சொல்லுங்கள் ஆ சரி ஆ சரிங்க மாத்தரை தீர்ந்துடுச்சின்னா திரும்ப கன்டினியூவாக போடணுங்கம்மா நீங்கள் வந்து திரும்பவும் ஒரு டைம் வந்து டாக்ட்ரு என்னை வந்து பாருங்கள் திரும்ப வந்து ஒரு வாரம் ஆயிடுச்சுங்களே திரும்ப கிது ஏதாச்சும் திரும்பவும் ப்ராப்ளம் ஆகிருக்கா இல்லை ஸ்கேன் எடுத்து பார்க்கணும் பார்த்ததுக்கப்பறம் வேறு மாத்தரை கொடுக்குறேன் அதுவும் சாப்பிட்டு பாருங்க அது சாப்பிட்டும் சரியாக ஆகலைன்னா நான் உங்களை வந்து ஈ ஈரோடு ஜிஹெச்க்கு அம்ச்சு விடறேங்க அங்கே போய் ஒரு டைம் ஸ்கேன் எடுத்து பாருங்கள் அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே வந்து உங்களுக்கு இன்னவும் விரிவாக்கமாக சொல்லுவாங்க நீங்கள் வந்து கரெக்டாக மாத்தரை சாப்பிட்ணும் காலையில் ஒன்று நைட் ஒன்று கரெக்டாக தானே சாப்பிட்றீங்க அதே மாதிரி வெயிட்டான பொருள் எல்லாம் தூக்கக்கூடாதுன்னு சொல்லி சொல்லியிருக்கேன் அதெல்லாம் பார்த்துக்கோங்க நான் முழுக்க முழுக்க ரெஸ்ட்டில் இருந்தீங்கனா தான் அது வந்து சீக்கிரமாக உங்களுக்கு வந்து வலி குறையும் நீங்கள் பாட்டுக்கு ரொம்ப பரவாயில்ல மாத்தரை போட்டுவிட்டோம் வலி வந்து கொஞ்சம் பரவாயில்லையா இருக்குது அப்படினு சொல்லிக்கிட்டு திரும்பவும் வெயிட்டு ஏதாச்சும் தூக்குறீங்கனால் திரும்பவும் உங்களுக்கு வலி ஆரம்பிக்குங்க இது வந்து ஒரு இருபது நாளாவது நீங்கள் ரெஸ்ட்டில் இருந்தீங்கனா மட்டும்தான் முழுமையாக வந்து உங்களுக்கு கிடைக்கும் என்ன வலி எல்லாம் போய் நீங்கள் பழைய மாதிரியே நீங்கள் வந்து வேலை செய்ய முடியும் நீங்கள் நடுவில் ஒரு பத்து நாள் வந்து நல்லா மாத்தரை சாப்பிட்டுட்டு சரியாப் போச்சு அதனால வந்து நான் திரும்பவும் வேலை செய்கிறேன்னு சொன்னிங்கன்னால் திரும்பவும் உங்களுக்கு தொந்தரவு பண்ணிகிட்டேத்தான் இருக்கும் ஒரு இருபது நாள் நாங்கள் சொல்கிற மாதிரி கரெக்டாக பண்ணிடீங்கன்னால் உங்களுக்கு எந்த இதுவும் இருக்காது அதனால் நீங்கள் இன்னொரு டைம் வந்து டாக்டரை வந்து பாருங்கள் சரிங்களா நீங்கள் ஆஸ்பத்திரிக்கு வந்து கேளுங்கள்மா நான் பார்த்துட்டு சொல்கிறேன் இப்போ ஃபோனில் எதுவும் சொல்ல முடியாதுங்கம்மா அதனாலே ஆஸ்பத்திரிக்கு வாங்க ஆ சரி வச்சுருட்டுங்களாங்க